இப்போது பாசிட்டிவ் வந்துட்டு ஒரு சோப்பு சோப்பு தயாரித்தோம் அந்த லைப்பாய் சோப்பு தான் அந்த லைப்பாய் சோப்பில் இருக்குன்ட்டு நம்ம உடம்புல நம்ம ஸ்கின்னில் உள்ள எல்லா உறுப்புகளையும் பாதுகாப்பாக பார்த்துக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது இப்போ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் அவ்வளோ சீக்கிரம் கரையாது நொரை அவ்வளோக்கு வரா நொரையும் நல்லா வரும் ஆனால் நீங்க ஒரு ஒன் மந்த் ஒரு டூ மந்த் அப்படி இருக்கும் ஒரு சோப்பே நீங்கள் எவ்வளோ உங்களோடய எப்படி சொல்கிறது ஹெல்த்து கண்டிஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் ஸ்கின் போயிடும் ஸ்கின் இதாகும் அப்புடிலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது எல்லாமே யூஸ் பண்ணலாம் சின்ன வயது குழந்தைங்கள்லேருந்து எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் ஓகே இவங்க இவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்றதலாம் இல்லை நாங்கள் இங்கே இந்த லைப்பாயில் ஷாம்பூ எல்லாமே வச்சிருக்கோம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்